வணக்கம் மேடம் மேம் கே காலையில இருந்து வந்திருக்கோம் மேம் லோனுக்காக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டு இல்லை மேம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண் இல்லை மேம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறத்துக்காக தான் மேம் நம்பி கொடுங்க மேம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இல்லை மேம் நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் எ அதனால் தான் மேம் சொல்கிறோம்

பார்லர் வைக்கிலான்னு இருக்கோம் மேம் இப்போ தான் கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கோம் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிலான்னு இருக்கோம் மேம் இடமெல்லாம் பார்த்தாச்சு மேம் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறத்துக்காக மட்டும் தான் மேம் காசு பத்தலை அதனால் தான் மேம் லோன் ப்ரொவைட் பண்ணுறத்துக்காக வந் கேட்கறத்துக்காக வந்திருக்கோம் ஆ எல்லா சர்ட்டிபிக்கேட்டும் வச்சிருக்கோம் மேம் கோர்ஸ் முடித்த சர்ட்டிவிக்கேட் கூட இருக்குது மேம் ஒரு ஒன் லேக் இருந்தால் போதும் மேம் ஆமாம் மேம் இப்போ அட்வான்ஸுன்றதனால எல்லாம் பேஸிக்ல போகிறதுனால நாங்கள் அட்வான்ஸ் வைக்கிலான்னு இருக்கோம் மேம்

அப்பா வந்திருக்காரு மேம்

சரிங்க மேம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம் தேங்க்ஸ் மேம்